மழைக்காலந்தாங்க எங்கள் வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கிதுங்க பொண்டாட்டி புள்ளையோடு சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க அதிக மழை பேஞ்சுச்சின்னா கடலுக்கு போக கூடாதுன்னு புயல் கூண்டை ஏற்றிடுவாங்க வானிலை எச்சரிக்கை கொடுத்துடுவாங்க அதனால நாங்கள் கடலுக்கு போக முடியாது அப்படியே நாங்கள் கடலுக்கு போனாலும் அங்கே சூறை காற்று சுற்றி சுற்றி அடிக்குதுங்க மீன் வலை போட்டோம்முன்னா படகு முழுவாதுங்க மீன் எல்லாம் உள்வாங்கி உள்ளே போய்டுங்க பெரிய மீன் எல்லாம் ஏதோ இந்த நெத்திலி மீன்னு சின்ன மீன்னு இப்படிதாங்க கடலில் பாலையில் படகை விடுவோம் அதனால் மழை காலத்துனால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுதுங்க அந்த மழையை வந்து அளவு அதிகரிக்கும் போது பதினஞ்சு சென்டிமீட்ரும்பாங்க திடீர்னு இருபது சென்டிமீட்ருபாங்பாங்க அந்த அளவு அதிகரிக்க அதிகரிப்பை நாங்கள் கடலுக்கு போக முடியாது ஒரு வாரமும் ஆகும் பத்து நாளும் ஆகும் இப்படி மழை காலத்துனால் எங்களுக்கு பாதிப்புதாங்க அதிகம் அந்த நேரத்தில் நாங்கள் மனைவி பொண்டாட்டி பிள்ளைய வச்சிக்கிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவோங்க மீனோடய விலையெல்லாம் அதிகரிச்சுடுங்க மழை காலங்கிறது வந்து எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக உள்ள காலந்தாங்க அதனால் தாங்க மழை காலத்தை விட்டுவிட்டு மற்ற காலங்களில் மீன் பிடிக்க போவோம் இப்படி கடலில் மீன் பிடிச்சால் தான் எங்கள் வாழ்க்கை ஓடும்